ஆ சொல்லுங்கள் ஆ ஓட்டிடலாம் ஒரு ஏக்கருக்கு ஒன் ஒன் ஹவருக்கு உழவு ஓட்டணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆயிரத்து முந்நூறுரூவா ஆகுது அதுதான் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரும் ஓடும் ஒன் ஹவருக்கு மேலேயும் ஓடும் கொஞ்சம் சேறு கழனியாக இருந்துதுன்னால் பழை கழனி மாதிரி இருந்துதுன்னால் அது வந்து டைமிங் அதிகமாகும் டைமிங் தான் காசு

ஆ சொல்லுங்கள் ஓட்டிடலாம் என்னைக்கு வந்து ஓட்டணும் நீங்கள் சொன்னீங்கன்னால் நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கோம் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு நாங்கள் வரோம் இன்னைக்கு வரட்டுங்களா அதாவது நடவு என்னைக்கு நட போகிறீங்க ஏற்கனவே ஓட்டியிருக்கீங்களா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறீங்களா முதல் சால் ஓட்டினீங்களா இல்லையா அப்போ ம இப்போ இன்றைக்கே ரெண்டு சால் ஓட்டி அப்படியே நடவு நடுறா மாதிரி ஏற்பாடு பண்ணுறீங்களா ஏன்னால் அப்படிங்களா ஏன்னால் ஒரே நாளில் ஓட்டி நடுறது அதுதான் இது பார்த்தீங் இது பார்த்தீங்கன்னா இப்போது கலப்பு உழவுலாம் பார்த்தீங்கன்னா புழுதியில் ஓட்டுவாங்க அதெல்லாம் ஓட்டினீங்கன்னா ரெண்டு சாலுக்கு ஆயிரத்து ஐந்நூறு வாங்குவாங்க இந்த செடியெல்லாம் தர்பூசணி செடியெல்லாம் போடுறதுக்கு அதே இல்லை இந்த விவசாயம் இது பயிர் வைக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா லோட்ரியில் ஒ உழவு ஓட்டினீங்கன்னா அவருக்கு ஆயிரத்து முந்நூறுரூவா ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு அதுதான் இதுதான் ரேட்டு நீங்கள் சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டி கொடுப்போம் ஆ அதெல்லாம் பண்ணிக்கலாம் வாங்க

அது வந்து கழனியில் ஓட்டும்போது பார்த்துக்கலாண்ண எதனால் ஒரு இரநூறு கம்மி பண்ணி கொடுங்க என்ன பண்ணுறது டீசல் ரேட்டு எல்லாமே அதிகமாக இருக்குது அதையும் பார்க்கணும்ல இல்லை இல்லை ஊரில் எப் ஊரில் பார்த்தீங்கன்னா எப்பையுமே ஓட்டுறது அந்தமாதிரிதான் ஓட்டுறோம் கம்மியாகதான் ஓட்டுறேன் எதனால் அட்ஜஸ் பண்ணி போக வேண்டியதுதான் என்ன பண்ணுறது வேறு என்ன பண்ணுறது விவசாயம் பார்க்கணும்ல ஆ சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ஓட்டிடுறேன் ஆ சரி ஓக்